அண்ணா அந்த ஊபர் ஆட்டோங்களா அண்ணா என்னங்கண்ணா இவ்வளோ நேரம் ஆகுது அண்ணா என்னங்கண்ணா நீங்கள் ட்ராஃபிக்னால் முன்னாடியே சொல்லாங்கலன்னங்ணா நான் ரொம்ப நேரமாக நின்றிட்ருக்கேங்கண்ணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நின்றிட்ருக்கேன் ரெண்டு மணிக்கு நின்றேன் இப்போ மணி என்ன ஆகுது ரெண்ட்ரை ஆச்சுங்களா ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டு வேறு கேப் புக் பண்ணியிருப்பேன்ல என்னங்கண்ணா நீங்கள் சரிங்கண்ணா எவ்வளோ நேரங்கண்ணா ஆகும் வரதுக்கு என்னங்கண்ணா இன்னும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் சொல்கிறீங்க எனக்கு வேலை இருக்குதுங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னால் நானும் கொஞ்சம் ஆஃபீஸ் போய்விட்டு மறுபடியும் நான் வேலையை பார்க்கணும் சீக்கிரம் வாங்கண்ணா ஆமாங்ண்ணா என்னண்ணா பண்ணுறது ட்ராஃபிக் இருக்க தாங்ணா செய்யும் நீங்கள் தான் சீக்கிரம் வரணும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி பொறுமையாக வாங்க பார்த்து பத்திரமா வாங்க நீங்கள் பத்திரமா வாங்க நீங்கள் வேகமாக வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது ஆகிறப் போகுது ரொம்ப நேரமாக நிற்கிறேங்கண்ணா ஆமாங்கண்ணா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்குங்கண்ணா ரெண்டு மணிக்கு நின்றேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு ரெண்ரை ஆகிருச்சி சரிங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா சரிங்கண்ணா ஆ தேங்க்ஸுங்கண்ணா நன்றிங்கண்ணா